சமைக்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து என்னென்ன தேவைப்படுது இன்றைக்கி என்ன சமைக்கலாம் என்ன பொரியல் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் முதல்ல பா யோசித்து தேவையான பொருளெல்லாம் இருக்குதா இல்லாத பொருள்களை போய் பிள்ளைங்கள அனுப்பி வாங்கின்னு வர சொல்லிடுவோம் என்னென்ன தேவைப்படுதுன்றத பார்த்து எடுத்து வெச்சுருந்து நல்லா அரிசியை ஊற வெச்சுட்டு அப்புறமா என்ன சமைக்கிறது என்ன கொழம்புக்கு என்ன பண்ணுறது என்ன காய் இருக்குது வெங்காயம் பூண்டு எல்லாமே எல்லாம் சரியாக எல்லாம் எடுத்து வெச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா போடாமல் கேஸு கேஸ் விலை அதிகமாக போகிறதுனால வந்து எல்லாமே ஒன்றா எல்லாம் எடுத்து வெச்சுக்கிட்டு எடுத்து வெச்சுன்னு முதல்ல வந்து சாதம் வேகிறதுக்குள்ள பருப்பு வேக வெச்சு அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு செஞ்சுட்டு நல்லா வந்து எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி சீக்கிரமா கேஸு ஆகாத அளவு சீக்கிரமா குயிக்காக செஞ்சோங்ற மாதிரி நாங்கள் செய்வோம் எந்த பொருள் இருந்தாலும் முன்னாடியே எடுத்து வெச்சுக்கிவோம் இதுதான் வேணும் இதை நீ செய்யணுன் அப்பப்போ இது வேணும் யோசித்து யோசிச்சுட்டு செஞ்சே நம்ம அடுப்பு எரிஞ்சுன்னு இருக்கும் கேஸ் வேஸ்ட் வேஸ்ட்டாகும் அதனால வந்து இன்றைக்கி என்ன சமைக்கிறோம் என்ன காய் போடுகிறோம் என்ன பொரியல் செய்கிறோன்றது முதல்ல எல்லாம் எடுத்து அடுப்புக்கு அடியில் வெச்சுக்கிறோங்கனா அது அது பக்கம் பக்கமே வெச்சுக்கிட்டு உடனே செய்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் சாப்பிட்றவங்களும் இன்றைக்கி என்னென்னு கேட்டால் உடனே இதுதான் செஞ்சுருக்குறோம் இதுதான் செய்யுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம்ளும் பொரியல் பொருள் வேறு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க அதை எடுத்து செஞ்சுருவோங்க ஏ இது இ இந்த சீக்கிரமா எல்லாம் எடுத்து அரேஞ்மெண்ட் பண்ணி வெச்சுக்கிறதுனால நமக்கு கேஸும் மிச்சமாகுது நமக்கு நேரமும் சீக்கிரமா முடிஞ்சுருது ஒன்றும் ஒன்றும் தேட வேண்டியதில்லை அதனால் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சமைக்கிறோங்க ஏது சமைக்கிறோங்க என்ன கொழம்பு வைக்கலாம் என்ன பொரியல் பண்ணலான்றத யோசித்து முன் முன்னாடியே அதெல்லாம் வந்து ப எடுத்து வெச்சுக்கின்னு அப்புறமா சமையலறைக்கு போய் அடுப்பு பற்ற வெச்சு செஞ்சால் ஈஸியாக முடிஞ்சுரும்